நம்ம வாழ் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதே நல்ல குணமா சந்தோஷமாக வாழ்கிறதுக்காகத்தான் அப்படி இருக்கும் போது இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் எவ்வளோ மருத்துவ பிரச்சனை எல்லாம் வருது அந்த மருத்துவ பிரச்சனை எல்லாம் பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் தான் ரொம்ப தூரம் தள்ளிப்போனாங்க ஆனால் இந்த காலக்கட்டத்துலேயும் உடம்பு முடியாத நிலமையில நம்மளையும் தாண்டி ரொம்ப தூரம் போய்தான் நம்மளால மருத்துவத்தையே பார்க்க முடியுது அந்த மாதிரி இருக்கிறபட்சம் நம்ம லைஃபை கேர் பண்றதுக்கு நம்மளை பார்த்துக்குறதுக்காக பக்கத்துலேயே எங்கேயாச்சும் மருத்துவமனை இருந்தால் நல்லா இருக்கும் அதைத்தாண்டி நாங்கள் ரொம்ப தூரத்தில் சேத்பட் சேத்துப்பட்ல முடியாதப்பட்சத்தில் திருவண்ணாமலை ஆரணிக்கு போயிட்டு அங்கே முடியாதபட்சத்தில் வேலூர் அந்தமாதிரி ரொம்ப தூரத் தள்ளி போய் தான் நம்மளுடைய ஹெல்த்தை பார்க்குறதா இருக்குறது அந்தந்த மாவட்டத்தில் கிராமங்க நிறைய இருக்கறதுனால் அந்தந்த கிராமத்தில் ஒரு ஒரு சுகாதார மையம் இருந்துச்சினால் அவுங்கவங்க ஹெல்த்தை நல்லபடியாக அவுங்கவங்க கேர் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த காலத்தில் நம்ம எடுக்கிற ஃபுட்டு எல்லாமே நமக்கு ஆப்போஸிட்டாகதான் இருக்குது அதனால் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு சுகாதார மையம் இருந்தால் இந்தக்காலத்தில் நமக்கு உதவியிருக்கும்